அறுபத்து ஒம்போதாயிரத்து எழுநூற்றி எண்பத்து ரெண்டு ஐம்பத்தோராயரத்தி எறநூற்றி எண்பத்து ஒம்பது ஒரு லட்சத்து பத்தாயரத்து நூற்றி எண்பத்து ஒம்பது அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்து மூணு எட்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒன்று